எங்கள் வீட்டில் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய செடி வச்சு வளர்த்திக்கிட்டு வரோம் அதில் என்ன ஆகுதுன்னா அதில் என்னென்ன செடி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்காய் மரம் பனை மரம் இருக்குது கொய்யாப்பழ மரம் இருக்குது மாமரம் இருக்குது அப்புறம் ரோஸ் செடி பாவைக்காய் செடி சுரக்கா செடி பீர்க்கிங்கா வெண்டக்காய் செடி இருக்குது அப்புறம் உருளைக்கெழங்கு செடி வச்சிருக்கோம் அப்றம் இன்னும் நிறைய செடி வச்சுருக்கோம் இதுலலாம் என்ன இதுன்னு பார்த்துக்கிட்டா நிறைய புழு வந்துடுது அப்புறம் அஸ்வினி மாதிரி நிறைய கொய்யா பழத்துலலாம் நிறைய பிடிச்சிடுது அப்றம் இது பப்பாளி மரத்திலியே ஒரு புழுவெட்டு மாதிரி வந்திருக்கு இதில் நாங்கள் சரியாக பராமரிக்க முடிலைனுங்காட்டி ஒவ்வொரு இதிலேயும் தென்னங்குருத்துலேயும் கொஞ்சம் புழுவெட்டு மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய தோட்டத்தில் நிறைய பூச்சி புழு இந்த மாதிரி வச்ச செடிகளை ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்குது வெட்டுக்கிளி வந்துருது அப்போப்போ வெட்டுக்கிளி வந்து சாப்பிடுது இதனால இந்த தோட்டத்தை வந்து நாங்கள் சரியாக பராமரிக்க முடிகிறது இல்லை